ஒரு குழந்த வந்து பிறக்க போகுது அப்படின்னா அந்த அம்மா வந்து கருவில் சுமக்கம்போதே அதுக்கு வந்து தேவையான சடங்கெலாம் ஆரம்பிச்சுருவாங்க முதலில் அந்த குழந்தைக்கு வந்து அம்மா மாதமா இருக்கும்போது அஞ்சு மாத சீர் ஒன்று கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து அஞ்சு விதமான சாப்பாடு வச்சு அவங்களை வந்து பெருமைப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் வளைகாப்பு போட்டு கையில் வளைகளெலாம் வளையல்கள் எல்லாம் போட்டுவிட்டு அவங்களை வந்து சிறப்பு செய்வாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பதினாறு நாள்கப்புறமேட்டு ஒரு சடங்கு செய்வாங்க அப்புறம் பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு சடங்கு செய்வாங்க அப்புறமேட்டு தீட்டு கழிக்கிறத்துக்கு ஒரு சடங்கு செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த கொழந்தைய தொட்டிலில் போட்டு அதை ஆட்டுறத்துக்குன்னு ஒரு சடங்கு அப்புறமேட்டு அவங்க தாய்மாமன் மடியில் உட்கார வச்சு காது குத்துறதுக்கு ஒரு சடங்கு மொட்டையடிக்கிறத்துக்கு ஒரு சடங்குன்னு எல்லாமே செய்வாங்க அந்த குழந்த அந்த குடும்பத்துடைய ஒரு புது வரவு அப்படிங்கிறதுனால அதை எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க இன்னும் நிறையப்பேர்லாம் வந்து சீர் செனத்தியோடு வந்து பெருமைப்படுத்துவாங்க சாப்பாடு போட்டு எல்லா மக்களையும் வரவச்சு ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்து அவங்களை வந்து சந்தோஷப்படுத்துவாங்க இன்னும் அந்த குழந்த கொஞ்சம் வளர வளர ஆறுமாதத்துக்கு ஒரு சடங்கு ஒன்று செய்வாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த குழந்த வந்து நல்லா நடக்க ஆரம்பிக்கும்போது அந்த குழந்தைய வந்து அழைச்சிட்டு போய்ட்டு அந்த குழந்தைக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மொட்டை ஒன்று அடிப்பாங்க மொட்டையடிச்சு அந்த குழந்தைக்கான சடங்கெலாம் செய்வாங்க